திருப்பூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல கோவை மாவட்டத்தைச் சார்ந்த ஒரு ஊராக இருந்தது திருப்பூர் அப்போல்லாம் கொஞ்சம் நல்லா சுத்தபத்தமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்பொழுது பல வசதிகள் படை படைக்கப்பட்ட ஒரு ஊராக திருப்பூர் தனி மாவட்டமாக எப்பொழுது மாறுச்சோ அப்போருந்தே அதோட பொருளாதாரம் ரொம்ப பின்தங்கி போயிடுச்சி எப்படின்னா எது வாங்கினாலும் அதிக விலை கொடுத்து சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஊர்களை விட அதிக விலை கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்குது திருப்பூரில் அது வெளியில் இருந்து வெளியூர் வெளி மாவட்டங்களிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்து பிழைக்க வந்தவர்கள் அதிகமாக உள்ளாங்க நிறைய ஒரு பொலியூட்டட் ஊராக திருப்பூர் வந்து மாறிப் போயிடுச்சின்னு தான் சொல்லலாம் அடுத்து காஸ்ட் ஆஃப் லிவ்விங் ரொம்ப ஹையாக போயிடுச்சி பொலியூஷன் ரொம்ப வந்துடுச்சி அங்கே இருக்கிற மக்கள் அதிகமாக நோய்வாய்ப்படுறாங்க எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நிரம்பி வழிகிறதாக தான் இருக்குது நிறைய எவ்ளோக்கு எவ்வளோ வசதிகள் அதிகரித்துள்ளதோ அவ்வளோவுக்கு அவ்வளோவு அங்கே நோய்களும் அதிகரித்து உள்ளது அப்படின்னு தான் சொல்லலாம் அங்கே வாழ்கின்ற மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க இப்போ ஒரு விசேஷம் தீபாவளி அப்படின்னா ஊருக்குள்ளே ஒருத்தரும் இருக்கிறதில்ல எல்லாம் அவங்கவுங்க ஊர்களுக்கு போயிடுறாங்க அப்போ காலியாக காணப்படுகிறது அது நல்ல ஒரு தொழில் நகரமாக இருப்பதால் பின்னலாடை நகரமாக இருப்பதால் வேலைவாய்ப்புகள் நிறைய இருப்பதால் அதிக மக்கள் தொகை அங்கு காணப்படுகிறது நிலம் காற்று எல்லாம் மாசுபட்டு தான் காணப்படுகிறது